மாரத்தான் வந்து நான் ஓடியிருக்கேன் ரொம்ப தூரம் ஓடியிருக்கேன் இந்த ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு விழிப்புணர்வுக்கு தான் மோஸ்ட்லீ ஓடியிருக்கேன் அது வந்து ரொம்ப தூரம் ஓ ரொம்ப தூரம் போகணும் அப்படின்ற முடியலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் தூரம் கூட போய் அதுக்கப்புறம் ஓடுறவங்களுக்கு வந்து நம்ம என்க்ரேஜ் பண்ணுறமாதிரி நம்ம நடந்துக்குலாம் அதுவும் இல்லாமல் காலையில் எந் இதுக்கு மாரத்தான் போகிறதுக்கு ட்ரெயினிங் எப்படி எடுப்பேன் அப்படின்னா காலையில் வெள்ளன எழுந்திரிச்சி இங்கே எங்கே ஏரியலேயே ரன்னிங் போய் பார்ப்பேன் ஸ்கிப்பிங்கு ஸ்விம்மிங்கு எல்லாமே பண்ணுவேன் அது வந்து கொஞ்சம் ஸ்விம்மிங் அப்படின்றதுலாம் வந்து கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்கும் அதனால் மாரத்தான் வந்து கொஞ்சம் ஓடுறது நல்லா இருக்கும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது